ஆ தம்பி நான் காண்ட்ராக்டர்பா தம்பி இன்னிக்கு ரோடு போடுகிறது இருக்குல்ல அந்த ரோடை வந்துவிட்டு ஒரு இன்னிக்கு முப்பது மீட்ராக போட்டு முடிச்சிரணும் சரியாக ஆமாம் அவங்க ஆமாம்மா இன்னிக்கே தான் போட்டாவணும் ஏன்னா இன்னிக்கு அவங்க ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்லுறாங்க ஏன்னா நம்ம இன்னிக்கு இல்லாமல் வந்துவிட்டு நிறைய இதில் போட வேண்டியது இருக்குல்ல இன்னிக்கு நம்ம டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியாவது ஒரு ஆறு மணிக்கு முடிக்கிறது ஏழு மணி வரைக்கும் போட்டாவது எப்படியாவுது வந்து முடிச்சு ஆவணும் சரியா ஆ அதனால் வந்து எப்படியாவுது கஷ்டப்பட்டாவது இன்னிக்கு போட்டு தான்மா ஆவணும் திங்க்ஸ் எல்லாம் எதோ ஒன்று இல்லாமல் இருந்தாலுமே பரவால்லைங்க வெளியே வாய்ங்கி தரேன் அப்படிங்கும்போ

ம்ம்ம் ஆமாம்

தம்பி சரி ஓகே ஆனால் வந்துவிட்டு நம்ம அதுவும்போக இன்னொன்று இன்னிக்கு முப்பது மீட்டரு அந்த ஏரியாவில ஃபுல்லாக முடிச்சா தான் வந்துவிட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் பத்து மாஸ்த்துக்குள்ளே போட சொல்லிஇருக்காங்க இது இல்லாமல் நம்ம எ ரெண்டு மூணு ஏ ரெண்டு மூணு ஏரியா எல்லாம் இன்னும் இருக்குல்ல அது வந்துவிட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த பிளானிங்கே வந்துவிட்டு ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாகும் இல்லைன்னா வச்சிக்கோ இந்த ப்ராஜெக்டே வேணாம் அப்புறம் நம்ம பண்ண ஒர்க்குக்கு ஒண்டு காசு இது சம்பளம் இது எதுவுமே எதுவுமே தர மாட்டாங்க நம்ம பண்ணதே வேஸ்டாக போயிரும் ஓகேவா அதான் வந்துவிட்டு நானும் வேணா வா உங்கள்கூட வேணா வரேன் ஓகேவா அப்படி நீங்கள் வந்துவிட்டு நானும் வேணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் இன்னிக்கு எப்படியாவுது வந்துவிட்டு அந்த முப்பது மீட்டர் முடிச்சிவிட்றலாம் அந்த ஏரியாவை முடிச்சுவிட்டா வந்துரு அடுத்த ஏரியா வேலையாவது பார்க்க முடியும் சரியா லீவ் போட்டு போயிருக்காங்க இல்லைம்மா அதான் வந்துவிட்டு நம்ம கொஞ்சம் காலை சீக்கிரமாகவே வந்துருங்க நைட்டு இன்னிக்கு ஒரு நாள் நாள் ஒரு நாள் எப்படியோ கொஞ்சம் டைமு டிலே ஆனாலும் பரவாயில்ல சரியா ஒரு நாள் க கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது நைட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் ஒம்பது மணி வரைக்கும் நம்ம எதுவும் போட்டு முடிச்சுட்டு போயிர்லாம் சரியாக ஒரு முப்பது பேர் செய்யிற வேலையை இருபது பேர் சேர்ந்து செஞ்சா வந்து கொஞ்சம் என்ன டைமிங் தான் கொஞ்சம் டிலே டிலே ஆகும் அப்போ இனிமே அது மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம் ஓகேம்மா நான் நான் நான் நான் சொல்லிக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன் நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அந்த இருபது பேருக்கிட்ட சொல்லிவிட்டு ம் இந்தமாரி கொஞ்சம் டைமிங் வந்துவிட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்து பாருங்கள் ஏன்னா இந்த டைமிங்குள்ளே முடிக்கணும் சொல்லிஇருக்காங்க அப்படிம்மா நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் வச்சிட்டா அப்புறம் நம்ம கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம் சரியா ஏன்னா வந்துவிட்டு நம்ம கவுர்மெண்ட்டு ஒர்க்குங்கிறனால அவங்களும் வந்துவிட்டு டக்குன்னு முடிச்சு தர சொல்லுறாங்க அப்படிங்கும்போது நம்ம சீக்கிரமாக முடிச்சா தான் ஆகும் இல்லைன்னா வந்துவிட்டு நம்ம பண்ணுற பிளான் எதுவும் ப்ராஜெக்ட்டில் எதுவுமே எல்லாமே வேஸ்டாக போயிரும் ம் ம் சரியாம்மா ம் ஆ சரிம்மா சரிம்மா பாருங்கள் நாளைக்கு காலையில் கூப்பிடுறேன் சரியா ம் சரிம்மா ஓகேம்மா